ஹலோ ஆ மொபைல் ஷாப்புங்களா ஷோ ரூமிலேருந்து தானே பேசுகிறிங்க ஆ இல்லை இப்போ நான் வந்து என்னுடைய பழைய மொபைல் ஒன்று உடஞ்சிருச்சி அதனால வந்து நான் புதுசாக மொபைல் வாங்கலான்ட்டிருக்கேன் விவோ வி டுவெண்ட்டி சவன் மாடல் நல்லா இருக்குங்களா

ஓகே ஆ கலர்ஸ்யெலாம் கலர்ஸ் தகுந்த மாதிரி இருக்குங்களா ரேட்டு

ஓகே ஓகே இப்போ வந்து இப்போ கேர்ள்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் மோஸ்ட்லி கொஞ்சம் நல்லா அப்படி ப்ரைட்டாக இருக்கிற கலரு அந்த மாதிரிதான் வந்து லைக் பண்ணுவாங்க அப்படிங்களா இப்போ வந்து இஎம்ஐயில் ஆப்ஷன் இருக்குதுங்களா ஏதாச்சும் வாங்க முடியுமா ஆ எவ்வளோ வரும் இஎம்ஐயில் இப்போ இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து வாங்கும் மொபைல் வாங்கும்போது எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆ ஓகே சரி சரி ஓகே ஓகே இப்போ செல்லுக்கு இப்போ இஎம்ஐ இஎம்ஐயில் வாங்கினா நீங்கள் எதுவுமே டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டீங்களா அப்படி தானே ஆ ஆமாம் எக்ஸ்சேஞ் இருக்குதுங்களா பழைய ஃபோன் போட்டுக்கலாமா அப்படிங்களா இல்லை அதுதான் பழைய மொபைல் வந்து எதாது எக்ஸ்சேஞ் பண்ணால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அதுதான் சரி அப்படின் தோணுச்சு சரி ஓகே இப்போ வந்து டுவெண்ட்டி நயன் தௌசண்ட் வருதில்ல மொபைலு சரி அப்போ இது கேமரா ஃபியூச்சர்ஸ்யெலாம் நல்லா இருக்குமா கேமரா சவுண்ட் ஆ ஓகே ஓகே சரி ஓகே இப்போ நான் நாங்கள் ஷோ ரூமில் வந்து பார்த்துட்டு வேணால் பர்சேஸ் பண்ணிக்கிறோம் மொபைலை ஆ சரி ஓகே தேங்க்ஸ்